உலகத்துலே எனக்கு பிடிச்ச இடம்னு சொல்லப்போனால் ரெண்டு இடம் ஒன்று வந்து ஸ்விஸ்சர்லாந்த் இன்னொன்று வந்து மொனாக்கோ ஸோ இந்த ரெண்டு இடமுமே வந்து ஒன்று முடிஞ்சா அங்கேயே செட்டில் ஆகிற அளவுக்கு யோசிச்சுட்டுருக்கேன் ஏன்னால் இந்த ஊரில் வந்து படிப்பு அந்த அந்த அந்த ஊரே வந்து ரொம்ப சுத்தமான ஊர் எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா அங்கே போய் செட்டில் ஆகணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஏன் அப்படின்னா இன்னொரு ஒரு விஷயம் என்னான்னா அங்கே இருக்கிற படிப்புக்கு கொடுக்குற அவங்க ஒரு முக்கியத்துவம் ஸோ அவங்களோட எஜூகேஷ்னல் சிஸ்டமே தனி அதேமாதிரி ஹெல்த்கேர் சிஸ்டமும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமானது ஸோ இந்த ரெண்டு ஊருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அதுக்கான காரணங்கள் தான் இப்போ சொன்னது உங்களுக்கு